இந்திய பொழுதுபோக்கு வந்து இப்போது ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது ஏனா முன்னாடி வந்து டிவி மட்டும் தான் டிவியில் மட்டும் தான் பொழுதுபோக்கு போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்ததுக்கு அப்பறம் அதுலேயும் பொழுது போக்கு பார்க்குறாங்க அதாவது கிரிக்கெட்டு ஃபுட்பால் அந்த மாதிரி சீரியல் அந்த மாதிரி எல்லாமே இப்போ நம்ம ஃபோன்லேயே வந்துடும் இப்போ டிவி வீட்டில் வீட்டில் மட்டும் இல்லாமல் அவங்க பஸ்ஸில் போகும் போதில் இல்லை டிரைனில் போகும் போதுலேயும் சேர்த்து பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கே டிராவலிங்கேஸ் கம்மி பண்றக்காக அவங்க பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் ரொம்பமே வளர்ச்சி அடைஞ்சி இருக்குது பொழுதுபோக்கு பொறுத்த அளவுக்கு இப்போது பொழுதுபோக்கில் முக்கியமாக பார்க்க போனால் கிரிக்கெட்டை பற்றி அதிகமாக பார்ப்பாங்க கிரிக்கெட்லேயே ஐபிஎல்லை தான் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க அதுவும் நம்ம சிஎஸ்கே டீம் ஆடுச்சுன்னா நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியமில் வந்து ரொம்பமே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும்ங்க எப்பவுமே அந்த அதாவது அந்த டீம் ஆட்டம் போதில் மட்டும் சேப்பாக்கம் ஸ்டேடியமில் வந்து ஃபுல்லாக கூட்டம் இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம இப்போ சீரியல் சீரியல் வந்து வீட்டில் வந்து வாரத்தில் அஞ்சு நாள் போட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது ஏழு நாள் போடுற வாரம் ஃபுல்லாகவே போடுறாங்க ஒரு வாரம் ஃபுல்லாகவே அதுவும் காலைலேருந்தே ஓடுது அது ஈவி நைட்டு வரைக்குமே ஓடுது முதலலாம் ஒரு சாய்ந்திரம் ஆரம்மிப்பாங்க நியூஸ் படிக்கிற நியூஸ் சேனல் மாதிரி அந்த மாதிரி வரும் ஆனால் பட் இப்போ வந்து காலைலேருந்தே ஆரமிச்சிடறாங்க ஆனால் நைட்டு வரைக்கும் அந்த சீரியல் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து ஒரு சீரியல் வந்துட்டே இருக்குது இன்னுமே புதுசு புதுசாக சீரியல் வந்துட்டு தான் இருக்குது